எங்கள் வீட்ல யாராவது ரிலேட்டிவ் வந்தால் நான் தண்ணி மொந்து கொடுப்பேன் அப்புறோம் வாங்க அப்படின்னு சொல்லி தண்ணி மொந்து கொடுப்பேன் ஜூஸ் வாங்கி கொடுப்பேன் ஏதாவது டீ சாப்பிடுறீங்களானு சொல்லி கேட்பேன் அப்புறோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வர எங்கள் வீட்டுக்கு வர ரிலேட்டிவுக்கு என்ன சாப்பாடு நான் என்ன ஃபுட்டு செஞ்சு போடுவன்னா சிக்கன் ரைஸ் இந்த சிக்கன் சா சிக்கன் பிரியாணி நல்லாவே செய்வேன் சிக்கன் பிரியாணின்னா நான் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவேன் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கும் சமைச்சு போட்டுருக்கேன் அவங்களும் நல்லா சாப்டு நல்லாருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இதில் இதில் என்ன நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சிக்கன் பிரியாணி அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் அடிக்கடிக்கு அதான் கேட்பாங்க எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அம்மாக்கு அதிகமாக அதுவும் சமச்சு போடுவேன் அப்புறம் இங்கே வர எங்கள் வீட்டுக்கு வர ரிலேடிவ்க்கு ஃபுட்டு சிக்கன் சிக்கன் பிரியாணி ஃபுட்டு தான் அதிகமாக சமைச்சு போடுவேன் அந்த அந்த டிஷ் தான் நல்லா நான் செய்வேன் லவல்த்து டுவெல்த்துலாம் படிக்கும் போது அது தான் செஞ்சு எவ்வளோ டேஸ்டாக செய்ய முடியுமோ அவ்வளோ டேஸ்டாக செஞ்சு எல்லாத்துக்கும் சமச்சு போடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டுக்கு வர ரிலேடிவ் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே அது தான் செய்வேன் எனக்கும் ரொம்ப பிடிக்கும்